ஆமாம் சார் ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் த்ரீ த்ரீ தௌசண்ட் ஆவும் மேம் த்ரீ தௌசண்ட் ஆவும் மேம் வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து ஆமாம் மேம் நான் வெயிட்டிங் சார்ஜை சேர்த்து நான் வெயிட்டிங் சார்ஜை சேர்த் சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் ஆ சரிங்க மேம் எங்கள்கிட்ட டீசல்லாம் விற்கிற வில இருக்குல்ல மேம் கம்மி ஓகே மேம் ஈவ்னிங் வரைக்கும் இருக்கணும்ல மேம் அதான் மேம் பேசிட்டுருக்கேன் த்ரீ தௌசண்ட் ஆவும் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுங்க மேடம் இல்லைனா முடியாது மேம் அவ்வளோலாம் ரொம்பக் கம்மிப் பண்ணாதீங்க மேம் டூ ஹண்ட்ரட் வேணா கம்மி பண்ணிக்குங்க மேம் பாக்கி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுங்க அதுக்கு மேலே ரொம்ப கம்மிலாம் பண்ண முடியாது மேம் ஆமாம் மேடம் அதெலாம் ரொம்ப கம்மி மேடம் அது கட்டுப்படி ஆகாது மேம் வெயிட்டிங் சார்ஜுலாம் இருக்குல்ல மேம் வெயிட்டிங் சார்ஜ் வெயிட்டிங் சார்ஜு இருக்குல்ல மேம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுங்க மேம் ஓகே மேம் வந்துடுறேன் மேம் ஓகே அட்டன் பண்ணுங்கள் மேம் நான் வந்துடுறேன் மேம்

வீட்டில மேம் சரிங்க மேம்

ஓகே மேம் சரி மேம் தேங்க் யூ மேம் ஃபோன் பே பண்ணி விட்றிங்களா மேம் நீங்கள் ஃபோன் பேவே பண்ணி விட்ருங்க மேம் இந்த நம்பருக்கு தான் மேம் பண்ணி விடுணும் ஓகே மேம் லொக்கேஷன்லாம் அனுப்பி கரெக்டாக அனுப்பி விட்ருங்க மேம் தேங்க் யூ மேம்